நான் என்னுடைய வாழ்க்கையில் இது வரையும் ஒரு பத்து முறைக்கு மேல் இந்த பாறைகள் இருக்கக் கூடிய இடத்துல பயணம் செஞ்சுருப்பேன் இதில் என்னன்னு பார்த்தா ஒரே ஒரு முறை மட்டும் வழி தவறி ஒரு வேற இடத்துக்கு போய்விட்டேன் கிட்டத்தட்ட ஒரு மூன்று மணி நேரத்துக்கு பிறகு தான் திரும்பவும் அந்த சரியான பாதையை கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு வர வேண்டிய ஒரு இது இருந்தது இந்தமாதிரி எனக்கு மட்டும் இல்லை என் கூட வந்த நிறைய பேருக்கும் இந்தமாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு ஆனால் அது வாழ்க்கையில் நமக்கு வழி தெரியாமல் நாம் மலை பகுதியில் போனால் எப்படி ஒரு கஷ்டமாக இருக்குங்கிற ஒரு சூழ்நிலையையும் தெரிஞ்சிகிட்டோம் ஆனால் கடைசியாக சரியான பாதையை கண்டுபிடிச்சி ஃபைனலான இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம்